இளம் விலங்குகளை பொறுத்த அளவு அந்தக் குட்டிகளுக்குலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற எதுவுமே தெரியாது நம்மதான் பத்திரமா கவனித்து பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் கீழே கிடக்குற அனைத்தையுமே சாப்பிடும் எதையுமே சாப்பிடாத அளவுக்கு அதுக்கு வாயில் ஏதாவது ஒரு வாயை திறக்க முடியாத அளவுக்கு எதையாவது மாட்டி விடணும் கரெக்ட்டாக உணவு உண்ணும் அந்தச் சமயத்தில் மட்டுந்தான் அதை எடுத்து விடணும் அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு ஈடு இல்லை ரெண்டு ஈடாவது அதை குளிப்பாட்டி